ஆ சொல்லுங்க சார் ஆ ஆமா சார் சொல்லுங்க சார் செக்யூரிட்டி தான் பேசுகிறது ஆ ஓகேங்க சார் கார் கீலாம் செர ப கார் கீலாம் வாங்கி வச்சிக்கிறேன் சார் உங்க கார் நீட்டாக க்ளீன் பண்ணியே வைக்கிறேன் சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சார் உங்கள் கார் மட்டும் இல்லை சார் இதுமாரி ஆடி பென்ஸ் நிறையா ரிச்சான கார்லாம் அங்கே தான் சார் எங்கள் எங்கள் ஷாப்பிங்ல தான் சார் பண்ணுவாங்க அதெல்லாம் எந்த ஒரு பிரச்சனையும் வராது சார் அதெல்லாம் க்ளீனாக எந்த ஒரு பிரச்சனையும் வராது சார் சின்ன கீறல் கூட படாது சார் உங்க உங்க செட் உங்க காருக்கு மட்டுமே ஒரு செட் ஒதுக்கி க்ளீ இது பண்ணுவோம் சார் சரி பண்ணுவோம் சார் அதான் சார் நீங்கள் வந்து மாசம் மாசத்துக்கு ஒருநாள் வந்துட்டு எங்கள் செட் எங்கள் செட்டு வந்து உங்க காரை சர்வீஸ் விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் தள்ளுபடி பண்ணுவோம் சார் ஆஃபரா சார் எப்படி சொல்லுறது நீங்கள் உங்க உங்க நீங்கள் மட்டும் சர்வீஸ்க்கு உங்க கா உங்க கார் மட்டும் விடாம உங்க ஃப்ரெண்ட்ஸோட கார் உங்க சொந்தக்காரங்கள் உங்க ஃபேம்லில இருக்கிற கார் எல்லா காரும் வந்து எங்கள் செட்டுல வந்து விட்டிங்கன்னா உங்களுக்கு தேவையான அளவுக்கு நாங்கள் பண்ணித்தருவோம் சார் ரொம்ப கொறைஞ்ச செலவில் பண்ணித்தருவோம் சார்

ஆ சார் அதெல்லாம் எந்த அதெல்லாம் எல்லா பார்ட்ஸுமே கிடைக்கும் சார் உங்க காருக்கு மட்டும் இல்லை எல்லா காருக்கும் தேவையான திங்ஸ் எல்லாமே கிடைக்கும் சார் எந்த காருக்காக இருந்தாலும் கிடைக்கும் சார் உங்கள் காருக்கு மட்டும் இல்லை சார் ஆ அதெல்லாம் சரி பண்ணிடலாம் சார் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை வராது சார் அதெல்லாம் ஒரு ஒன்னவர் தான் சார் ஆகுமே உங்க கார்ல ஸ்க்ராட்ச் ஆனால் சரி பண்றதுக்கு மற்ற படி சரி பண்ணுறதுதான் சார் கொஞ்சம் அதிக நேரம் ஆகும் கொஞ்சோண்டு தான் சார் உங்களுக்கு சரி பண்ணுறதுக்கு அது மாற்றிக்கலாம் சார் நீங்கள் ஆயில் ஆயிலை வாங்குறதுக்கு அமௌண்ட் நீங்கள் தரணும் சார் ஆயில் வந்து வாங்கித் தந்தாலும் ஓகே அப்படி இல்லைன்னா நீங்கள் அமௌண்ட் சென்ட் பண்ணிவிட்டா நாங்களே கூட போய்ட்டு ஆயில் வாங்கிட்டு வந்து சரி பண்ணி வச்சிடுவோம் சார் அத் ஆ அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார் நீங்கள் எப்பயும் போல நார்மலாக மைலேஜ் தரும் நார்மலாக ஓட்டுவீங்க சார் அப்பறம் இன்னோன்னு சார் நாங்கள் கார்லாம் உங்கள் காரை சரி பண்ணிட்ட பிறகும் வாட்டர் சர்வீஸ் மற்ற சர்வீஸ் எல்லாமே உங்களுக்கு ஃப்ரீயாகவே பண்ணித்தருவேங்க சார் நீங்கள் கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு வரதை தவிர மீதி ஏதாவது ஒரு டேமேஜ் இருந்தாலும் அதை நாங்கள் ஃப்ரீயாகவே பார்த்து தருவோம் சார் உங்கள் டேமேஜிக்கு ஆ இருக்குது சார் செக்யூரிட்டி ஆ இருக்காங்க சார் செக்யூரிட்டி அஞ்சுப்பேர் இருக்காங்க சார் பின் கேட்டுக்கு மட்டுமே ரெண்டுப்பேர் உள்ளே மட்டுமே மூணு பேர் இருக்காங்க சார் கேமரா வந்து செக்யூரிட்டி கேமராவுக்குமே ஒரு செக்யூரிட்டியை உட்கார வச்சு கேமராவுல பீசில உட்காந்து உங்கள வாட்ச் பண்ணிகிட்டே தான் இருப்பாங்க உங்க காரை வாட்ச் பண்ணிகிட்டே இருப்பாங்க சார் எந்த ஒரு பாதிப்பும் இருக்காது நைட் டைம்லையும் கேமரா செக்யூரிட்டி இருந்துகிட்டே தான் இருப்பாங்க அவங்களுக்குமே சேலரி கொடுத்து அவங்களும் அங்கே வேலை செய்ய வைக்கிறோம் சார் அனிமல் அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க சார் செட் உங்க கார் தனியாக உங்களுக்குனே உங்களுக்கொசரமே தனியாக பார்க் பண்ணி வச்சிருக்கோம் சார் உங்கள் செட்டுக்கொசரமே உங்க கார் எந்த ஒரு ஸ்க்ராட்ச்சும் ஆகாது அனிமல் அனிமல் வரதுக்கு வாய்ப்பு இல்லை சார் அனிமலுக்கு வாய்ப்பே இல்லை அங்கே உள்ளே வரதுக்கு ஆ ஓகே சார் நாங்கள் கார் சரி பண்ணிட்ட பிறகும் உங்கள் ஸ்டோர் ரூம் உங்க நீங்கள் எங்கே இருக்கிங்களோ அங்கேயே காரை எடுத்துகிட்டு வந்து நிறுத்துவோம் சார் ஆ சார் லொக்கேஷன் அனுப்ச்சிவிட்டு போங்கள் சார் ஆ ஓகே சார் தேங்க்யூ சார்